எங்களுடைய பகுதி வானம் பார்த்த பூமி அதனால் இங்கே சோளம் கம்பு கடலை எள்ளு இது நான்கு வகையான பயிர்களை தான் பயிரிடுவோம் அதில் மோஸ்ட்லி எள்ளும் கடலையும் தான் அதிகமாக பயிரிடுவோம் அது ஏன்னால் எண்ணெய் வித்துக்களை வந்துட்டு அதிகமாக இருக்கதால் அது எங்களுக்கு அதிகப்படியான லாபம் தரும் அதோடு கால் நடைகளுக்கும் அது தீவனமாக பயன்பத்தி இருக்கிறதால எங்களுக்கு அதிகப்படியான லாபம் கடலையில் மட்டும் தான் கிடைக்கும் அதோடு அதுக்குத் தண்ணி அதிகமாக தேவையில்லதுங்கிறதால் எது அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு பயிர் அப்படிங்கிறது தெரிவித்துக்கிறேன்